எங்கள் கிராமத்தில் நிறையா தண்ணீர் பற்றாக்குறை வந்து நிறைய டைம் ஆயிருக்குது நாங்கள் வந்து மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணீர் இல்லாம நாங்கள் ரொம்ப தொலைவுலலாம் போய் தண்ணி மொண்ட்டு வர்ற அளவுக்கு எல்லாம் நாங்கள் இருந்து இருக்குறோம் குடிக்கிறக்கே தண்ணி இல்லாத அளவுக்கு எல்லாம் நாங்கள் அதிகமாக தூரமாக போய் தண்ணி கொண்ட்டு வந்து எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த தண்ணியினால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிற இதை வந்து நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்குறோம் அந்த தண்ணி கிடைக்காத ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்கும் அந்த தண்ணி இல்லைன்னா நாங்கள் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறோம் அந்த தண்ணிக்காக நாங்கள் எங்கெங்க போகணும் அப்படிங்கிறது எல்லாம் நாங்கள் ரொம்ப அதிகமாக யோசிச்சோம் எப்படி போய் அந்த தண்ணியை நம்ம எப்படி கொண்டுகிட்டு வர்றது எங்கே போனால் அந்த தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் யோசிச்சோம் நிறையா கே வறட்சி காரணமாகவும் மழை இல்லாதனாலையுமே வந்து அதிகமாக எங்க கிராமத்தில் தண்ணி இல்லாமையே போயிருச்சு நாங்கள் எங்கே தண்ணி கொண்டுகிட்டு வர முடியும் நம்ம வறட்சினாலையே நம்மளுக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்காது அப்படிங்கிறதையும் நாங்கள் யோசி யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு தண்ணி பற்றாக்குறையினால் நாங்க எங்கள் எங்கள் ஊர் மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க நம்ம சாப்பிடாம கூட இருந்துடலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறது வந்து உண்மையான ஒரு சம்பவம் தான் ஆனால் தண்ணி கெ தண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் மனுஷனுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவை உடம்புக்கு தேவைப்படுகிற ஒரு விஷியமாக இருக்குது நம்ம தண்ணி இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுங்கிற அளவுக்கெல்லாம் நம்ம அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அந்த தண்ணி இல்லாத ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த கனம் கிராமத்தை விட்டு வெளியே போயிறலாங்கிற அளவுக்கு கூட நம்ம யோசிச்சுருக்குறோம் அந்த அளவுக்கு அந்த வறட்சியும் அந்த தண்ணி இல்லாத பற்றாக்குறையும் நம்ம எப்படி சமாளிச்சு வர்றோம் அப்படிங்கிறது நம்ம கிராமத்தில் வந்து அதிகமாக தண்ணி வேணும் எங்கே போய் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கும் நாங்கள் யோசிச்சுருக்குறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு குடம் தண்ணியும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி வந்து எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்குங்கிற அளவுக்கு நாங்கள் நிறைய அந்த தண்ணியை சொமக்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் ஆளாகிருக்குறோம் அந்த தண்ணி வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க இருக்குது அப்படின்னா எங்கள் உடம்புக்கு அந்த தண்ணி ரொம்ப அவசியமான ஒன்று